இந்தியாவில நிறைய வகையான டீ இருக்கு ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ப நார்மலாக டீ போடுறோம் இல்லையா பால் போட்டு டீத்தூள் போட்டு குடிக்கிற பால் டீ தான் நிறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா அது தான் சீக்கிரமாக ஈசியாக பிரிப்பேர் பண்ண முடியும் நம்மனால நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறதும் அது தான் எதனால் பிடிக்குன்னா நிறைய பேர் அதை சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்றது அவங்க நினச்சிக்கிறாங்க ஸோ தல வலி அந்த மாதிரி எதாவது சோர்வாக இருந்துச்சுன்னா டீ குடிச்சால் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு எனர்ஜி வரும் அப்படின்றது ஃபீல் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் இண்டியாவில வந்து டீக்கு அடிமையாக இருக்குறாங்க வீட்ல எப்படி நார்மலா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா டீயை நார்மலாக பாலோட அளவு சக்கரை எவ்வளோ தேவைப்படும் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிவிட்டு அது கொதிச்சது பிறகு டீத்தூளை போட்டுவிட்டு சக்கரையை போட்டு இறக்கி சாப்பிடுவோம்